ஹலோ ஓலா கேபுங்களா அண்ணன் என்ன நியாபகம் இருக்குங்களா முந்தா நேற்று நைட்டு கூட உங்கள் வண்டியில் வந்த ஆமாங்கணா பேர் பாரத் ரயில்வே ஸ்டேஷனுலந்து கூட்டிகிட்டு போனிங்களே ஒரு ரெண்டு மணிக்கு ஆ ஆமாங்கணா ரொம்ப நன்றிங்கணா அந்த டைமில் கூட எந்த கேபும் எனக்கு கிடைக்காதுனு நினச்சிட்ருந்தேன் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனிங்கணா நன்றிணா ஆமாம்ணா நீங்கள் கூட டிரைவிங்கில் நைட் டைமு தூக்கத்தில் தாருமாராக ஓட்டுவிங்க இல்லை தண்ணி கூட அடிச்சிட்டு கூட ஓட்டுவிங்கன்னு நினச்சி பயந்துட்ருந்தங்கணா இருந்தாலும் பரவால்லிங்கணா என்ன ரொம்ப நல்லா கூட்டிகிட்டு போனிங்கணா அது வேறு அந்த அட்ரசும் எனக்கு தெரியாத இடம் நீங்கள்தா அப்படி இப்படினு அட்ஜஸ்ட் பண்ணி கூட கூட்டிகிட்டு போனிங்க தெரியாத இடங்குறதுனால உங்களுக்கும் பெருசாக தெரிலணா அந்த நெறையாக ஊருக்கு போய் தப்பாக போய் சுற்றி சுற்றி போனோம் பெருசாக டென்ஷன் ஆகாம கூட நீங்கள் கூட்டிகிட்டு போனிங்கணா ஆமாங்கணா அதே ட கரேட் டைமுக்கு வருன்னு நான் நெ எதிர்பார்த்த டைமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டிங்கணா ஒரு நாலு மணிக்குள்ளே போனும்னு நினச்சேன் அந்த டைமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டிங்கணா ரொம்ப நன்றிணா தேங்க்ஸ்ணா